சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அது பிடிக்கும் ஆனால் அது வந்து அதிசயமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது வெளியே வந்து பார்ப்போம் ஆனால் வந்து கிரகணம் பிடிச்சிருக்கனால வெளியே போகக்கூடாது அப்படிம்பாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே வரக் கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த எதுவும் வந்து க கட் பண்ணுற மாதிரி எது கத்தி இந்த மாதிரி வச்சு எதுவும் கட் பண்ணக் கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து வா வால் நட்சத்திரம் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் வரும் நாங்கள் வந்து கட்டில் போட்டு படுத்துகிட்டு இருக்கும் போது அந்த வால் நட்சத்திரத்தை வந்து பார்ப்போம் அது வந்து நகர்கிற மாதிரி இருக்குது அதை பார்த்து ரசிப்போம் அழகா இருக்குது சந்தோஷமா இருப்போம் அப்புறம் வந்து அதை நெனச்சு வேண்டினா நல்லது நடக்குதுன்னு பெரியவங்கள் சொல்லுவாங்க ஆனால் அதை பார்த்து நாங்கள் வேண்டிக்கொவோம்